இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பரதநாட்டியத்தை விரும்புகிறாங்க அது வந்து ஒரு பாரம்பரியமான முன்னோர்கள் பண்ணிவிட்டு இருந்த ஒரு நடனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம் ஃபோக்கு டான்ஸு ஃபோக் டான்ஸ் பார்த்தீங்கன்னா பாரம்பரியமான எப்படி சொல்கிறது தப்பாட்டம் ஒயிலாட்டம் மயிலாட்டம் கரகாட்டம் குச்சிபுடி அப்றம் ஃபோக் டான்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கோவில் திருவிழாவில் ஆடுவாங்க ஃபோக்கு டான்ஸு அது மாதிரி கரகாட்டம் வந்து பாரம்பரியமான அந்த காலத்தில் முன்னோர்கள் வந்து பாரம்பரியமான ஒரு நடனன்னு பார்த்தீங்கன்னா கரகாட்டம் கோவில் திருவிழாவில் ஆடுவாங்க அப்படின்னா பரதநாட்டியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பகால நிலையில் இருந்து அந்த காலத்தில் ராஜா ராணி எல்லோரும் ஆடின ஒரு டான்ஸுன்னு பார்த்தீங்கன்னா பரதநாட்டியந்தான் ஃபோக்கு டான்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊர் திருவிழாவிலடுவாங்க அப்றம் தெருவில் நின்னுட்டு ஆடுவாங்க அப்றம் தெருக்கூத்து அதெல்லாம் வந்து பயன்படுத்தினாங்க